எங்கள் மாவட்டத்தின் பொருளாதாரத்துக்கு முக்கியமான சில உள்ளூர் தொழில்கள் அந்த வணிகங்கள் என்னவென்றால் எங்கள் நன்செய் மற்றும் புன்செய் பயிர்கள் எங்கள் மாவட்டத்தை சுற்றியுள்ள எங்கள் மாவட்டத்திற்கு பெயர் போனது முட்டை முட்டை உற்பத்தி கோழி முட்டை உற்பத்தி முட்டை உற்பத்தியில் சிறந்து விளங்குகிறது பாருந்து ராரி ராரிகளை பாடி கட்டுவது பாருந்து கட்டுமான தொழில்கள் பிறகு பேருந்து கட்டுமான தொழில்கள்

அப்புறம் ஆழ்துளை கிணறுகள் வெட்டும் இயந்திர வண்டிகள் போர்வேல்ஸ் விவசாயங்கள் நன்செய் பயிர்கள் வாழை தென்னை மஞ்சள் கோரை இப்போ மலை சார்ந்த இடங்களில் மிளகு இஞ்சி அன்னாச்சி பலாப்பழம் தோட்டக்கலை பயிர்கள் என்று நிறையா எங்களை சுற்றிலும் பல காலப்போ கால இடங்கள் பல நேர இடங்கள் பல சூழ்நிலைக்கு தகுந்த மாற்றங்கள் என எல்லா வகை சூழ்நிலைக்கும் தகுந்த ஒரு இடம் எங்கள் ஊர் எங்கள் ஊர் முன்பைக் காட்டிலும் தற்போது மிகவும் முன்னேறி உள்ளது காரணம் எங்கள் மக்கள் எங்கள் தொழிலின் மீது வைத்துள்ள அதீத அன்பு அதனின் ஆர்வம் ஆர்வம் அதன் ஆர்வத்தினால் காதல் மற்றும் அன்பின் காரணமாகவே தொழிலில் முன்னேறி வருகிறார்கள் பல நாடுகளுக்கு பல மாநிலங்களுக்கு பல மாவட்டங்களுக்கு பல கண்டங்களுக்கு எங்களின் திறமை எங்களுடைய உழைப்பு தேவைப்படுகிறது என்னுடைய அறிவும் அந்த அளவிற்கு எங்களுடைய மண்ணின் மைந்தர்கள் திறமை உள்ளவர்களாக விளங்குகின்றனர் திறமையான தொழிலாளர் எங்கள் மண்ணில் உள்ளனர் தொழிலுக்கு உகந்த எல்லா காலநிலைக்கும் பொருத்தமான ஒரு இடம் எங்கள் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம்